துணிகளை துவைக்க என்ன செய்கிறீர்கள் நல்ல கொஸ்டின் தான் முந்திலாம் பார்த்தா துணி துவைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் தண்ணியில ஊற வைப்போம் ஒரு அரமணி நேரம் ஊற வைப்போம் அதுக்கப்புறம் வந்து அதை உட்காந்து துவச்சி அதை இது பண்ணி அவ்வளோ கஷ்டப்படுவோம் ஆனால் இப்பலாம் துணிக வந்து ரொம்ப ஈஸியாக வாஷிங்மெஷின்ல தான் துவக்கிறோம் வாஷிங்மெஷின்ல அதுவும் இப்போ நான் வச்சிருக்க வாஷிங்மெஷின் செம் செமி கூட இல்லை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸோ துணியை போட்டால் போதும் அதில் இருக்கிற துவைக்க கூடிய பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுற வேண்டிதான் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டு நல்லா துவைக்க வேண்டியதான் துவச்சிட்டு நம்ம எங்கே துவக்க போகிறோம் அது மிஷினே வந்து துவச்சிரும் மிஷினே துவச்சதுக்கப்பறமா நாம என்ன செய்வோம் செய்ய வேண்டியதான் அதை அழகாக எடுத்து காய வைக்க வேண்டியதான் அதை விட நம்மளுக்கு வேற வேலை என்ன இது ஒன்று தான் நம்ம பார்க்குற வேலையே இப்போ ரொம்ப வந்து துணி துவைக்கிற வேலை மற்ற இந்த மாவரைக்கிற வேலை இதெல்லாம் ரொம்ப குறஞ்சி போச்சிங்க அதனால் துணிகளை எல்லாம் வாஷிங்மிஷின்ல தான் துவைக்கிறோம் அப்புறம் வெவ்வேறு சூழ்நிலைகள் அதாவது வானிலைகள் அந்த மாதிரி நேரங்கள்ல எப்படி துவைக்கிறோம் அப்படின்னா முந்திலாம் வெயில் நேரம் மழை நேரம் பார்த்து நம்ம துணிகளை அதிகமாக ஊற வைப்போம் வெயில் அதிகமாக இருந்துச்சினா நல்லாயிருந்துதுனா துணிகளை அதிகமாக ஊற வைப்போம் ஆனால் இப்போ அப்படி இல்லை துணிகள் வந்து வெயில் நேரம் எந்த நேரன்னு இல்லாமல் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாஷிங்மிஷின்ல தான் துவக்கிறோம் அதனால் வந்து சூழ்நிலை வானி வானிலைக்கு தகுந்தா போல் நம்ம வந்து வைக்க துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதுவே பிழிஞ்சி பாதி டிரை பண்ணி கொடுத்துடுது அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம் அப்படியே எடுத்து நிழல் காற்றுல காய வச்சால் கூட நம்மளுக்கு வந்து அது காஞ்சிருது அதேமாதிரி தண்ணியும் முந்தி மாதிரி அதிகமாக செலவில்லை முந்தி பார்த்திங்கனா நம்ம துவைக்கும்போது நாலு கப் அஞ்சு டப் வச்சு இதில் ஒன்று அதில் ஒன்று அலசி அலசி தண்ணி தெளிவாக வர வரைக்கும் அலசுவோம் ஆனால் இப்போ அப்படி இல்லை ஈஸியாகவே வந்து எல்லாமே வந்து தண்ணி அதுவே எடுத்துகிருது அதுவே பண்ணிக்கிறது ஸோ அதனால எந்த விதமான இதுவும் இல்லை ஈஸியாகவே வந்து தண்ணியும் மிச்சமாகிறது தண்ணிக்கும் ரொம்ப செலவில்லை ஸோ துவைக்கிறோம் வானிலைகளை பார்த்து துவைப்பதில்ல வாஷிங் மிஷின் துவைக்கிற நேரத்தில் நம்மளுக்கு தேவையான நேரத்தில் நம்ம வாஷிங்மிஷின்ல துவைக்கிறோம் வானிலையை பார்த்து துவைக்க வேண்டிய அவசியம் இப்பொழுது இருக்கிற ஜென்ரேஷன்க்கு தேவயில்லை